வாழ்க்கையில் நான் என்ன பாடம் கத்துக்கிட்டேனா நேரம் நேரம் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம் நான் நான் வந்து நிறைய நாள் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் ஸ்கூல் முடிச்சதுக்கப்றம் எனக்கு வந்து என்ன சொல்றேனா காலேஜ் ஜாயின் பண்லாம்னு போட்ருந்தேன் அப்பறம் நர்ஸிங் போட்டேன் நான் நர்சிங் போட்டேன் அது கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிது சரினு போனேன் எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அப்பறம் அந்த காலேஜை வந்து நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன் டிஸ்கன்டினியூ பண்ணது அப்போ சரி வேற ஏதா கோர்ஸ் படிக்கலாம் அப்படினு விட்டுட்டேன் அப்போ எனக்கு ஒரு வர்ஷம் வேஸ்ட்டாக போய்ட்டு திருப்பி வேற அதுக்கும் அடுத்த வர்ஷம் வந்துச்சு இந்த வர்ஷம் வந்ததுக்கப்பறம் சரினு இன்னொரு கோர்ஸ் படிக்கலாம்னு நியூட்ரிஷியன் அண்ட் டைட்டிக்ஸ் படித்தேன் அது படித்ததுக்கப்றோந்தான் மூணு வர்ஷம் படித்தேன் மூணு வர்ஷம் படிச்சுட்டு ஓகே இன்டர்வியூலாம் வந்துச்சு எனக்கு இன்டர்வியூ வந்தப்றம் காலேஜ்லேருந்து இன்டர்வியூ வந்துச்சு சரி அட்டன் பண்ணேன் ஒரு சில இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன் சரி அட்டன் பண்ணேன் பண்ணலை வேற எதாவது வேலை கிடைக்கும் சரி விட்டுடலாம் அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன் விட்டதுக்கப்பறம் கொஞ்சம் ஏன் இன்னும் வேலை வேற எதாவது வேலை கிடைக்கும் பெட்டராக சரி பாத்துக்கலாம் அப்படினு விட்டுட்டேன் ஆனால் அது ஒரு பெரிய தவறாக அதுக்கப்பறம் நான் ஃபீல் பண்ணேன் காலேஜ் முடிச்சு ஒரு வர்ஷம் நான் வீட்லேயே வேஸ்ட்டாக இருந்தேன் ஏன் இருந்தேனு எனக்கும் தெரியலை ஏன் அப்புறமா நெனைச்சன் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டோம் வந்த இன்டர்வியூ அப்போவே அட்டன் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு ஒரு ஜாபுக்கு போயிருக்கலாம் அப்றம் இன்னும் நான் நிறைய யோசித்தேன் அதுக்கப்பறம் இன்னொரு என் ஃப்ரெண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஒரு ஆஃபிஸில் வேலை பாத்துகிட்ருக்கும்போது அங்கே இருந்து எனக்கு இந்த மாதிரி நீங்கள் போகலாம் போனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்டின்னு சொல்லிவிட்டு சஜஸ்ட் பண்ணார் சரின்னு நான் அந்த இன்டர்வியூக்கு அந்த இன்டர்வியூ நம்ம விட்டுற கூடாது ரெண்டு வர்ஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து அதேமாதிரி அந்த ஆஃபிஸில் செலக்ட்டானேன் இப்போ நல்லபடியாக போய்ட்ருக்கன் அந்த கம்பெனியில் சேலரியும் இருவதாயிரம் கொடுத்துட்ருக்காங்க அப்பறந்தான் யோசித்தேன் இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்டிங்கிற மாதிரி ஸோ அப்போ தான் நான் கத்துக்கிட்டேன் நேரத்தை வந்து வீண் அடிக்கிறது ரொம்ப தவறு நேரம் காலம் எப்பப்போ இருக்குதோ அந்த மாதிரி நேரத்தை நம்ம பயன்படுத்தி உபயோகப்படுத்தி யூஸ்ஃபுல்லாக அந்த நேரத்தில் நம்ம அந்த வேலையை செஞ்சுடணும் இல்லைனா பின்னாடி கொஞ்சம் நம்ம நிறைய வருத்தப்படுவோம் கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி இப்போ நிறைய ரெண்டு வர்ஷம் வேஸ்ட்டாக போனதுக்கப்பறம் எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஐய்யையோ இதுக்கப்பறம் ஒன்றும் பண்ண முடியாம போய்டுமோ வாழ்க்கை இப்படியே போய்டுமோ வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்களோ நிறைய ஃபீல் பண்ணேன் அதுக்கப்பறம் ஒரு வாய்ப்பு கெடைச்சிச்சி அந்த வாய்ப்பு நான் மிஸ் பண்ணல அந்த வேலைக்கு நான் போயிட்டேன் ஸோ நான் சொல்லிக்கிறது என்னனா நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது இது ஒரு பெரிய பெரிய முக்கியமான ஒரு விஷயம் நேரத்தை எப்பயும் வீணடிக்க கூடாது அந்தந்த நேரத்தில் எது எது வருதோ அதை அப்பயே நம்ம பயன்படுத்தி உபயோகபடுத்தி நம்ம வாழ்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கணும் இல்லைனா அது திரும்பவும் கிடைக்காது அதான்